ஆ எனக்கு வந்து காய்ச்சல் சளி இருமல் எனக்கு வந்து ஒரு மூணு நாளாக இருக்குதுங்க நான் வந்து கஷாயம் குடித்தேங்க அப்புறம் அந்த டோலோ சிக்ஸ் ஃபிஃப்ட்டி அந்த மாத்திர வந்து ஒன்று சாப்பிட்டேங்க ஆமாங்க ஓகேங்க ஆ சரிங்க எனக்கு இரத்த அழுத்தம் இருக்குதுங்க ஆமாம் ஆமாங்க ஓ ஓகேங்க சரிங்க ஆ ஓகேங்க சரிங்க

சரிங்க ம் சரிங்க ம் சரிங்க ஆ ஓகேங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க

சரிங்க ஆமாங்க சரிங்க சரிங்க

சரிங்க ஆ சரி எ எவ்வளோ நாளைக்கு இந்த ம மாத்திரைகள் எடுத்துக்கணும் ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க இந்த கஷாயம் எதுவும் கஷாயம் எதுவும் குடிக்கலாங்களா மாத்திரையோட சேர்ந்து ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க நான் ஒரு வாரம் கழிச்சி வந்து உங்களை சந்திக்கிறேங்க ஆ சரிங்க